இப்போ வந்துட்டு கிராமத்தில் எப்படி விளாடுவாங்கனா வெளியே போயி வயலில் வயலில் போயிட்டு கபடி விளாடுவாங்க இல்லைனால் கிரிக்கெட் விளாடுவாங்க அப்படி இல்லைனால் வந்துட்டு நுங்கு வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி டயர் வச்சு குச்சி வச்சு தட்டி விளாடுறது கோலிக்குண்டு விளாடுவாங்க பல்லாங்குழி விளாடுவாங்க அந்த மாதிரி நிறையா விளையாட்டு விளாடுவாங்க சிட்டி சைடாக இருந்துச்சினால் வந்துட்டு ஒரு கிரவுண்டுக்கு போய் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அங்கே கிரிக்கெட் விளையாடுறது இல்லைனால் வந்துட்டு ச கம்ப்யூட்ரு சென்ட்ரு அந்த இடத்துக்கு போயிட்டு சிஸ்டமில் கேம் விளாடுறது இல்லைனா மொபைலில் கேம் விளாடுறது அந்த மாதிரி விளாடுவாங்க இது தான் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளோ தான்